ஹலோ குட் ஈவினிங் சார் கிருஷ்ணசாமி இன்ஜினியரிங் காலேஜ் சொல்லுங்கள் ஓகே சார் நீங்கள் அழைச்சுட்டு போங்க எத்தனை பேர் போகிறிங்க ஒம்போது பேர் போனிங்கனா அறுபது பேருனா நாங்கள் காலேஜில் லெட்ரு பேடில் லெட்ரு தர்றோம் சார் காலேஜில் எங்கள் ஸ்டாஃப் ஒருத்தர் வருவாங்க ஸ்டூடண்ட்டு கூட அவங்க போய்ட்டு அங்கே பி ஆர் ஓ எல் ஆஃபிஸில் கொடுத்திங்கனா அவங்க பர்மிஷன் தருவாங்க தெர்மல் பவர் ஸ்டேஷனுக்கு அவங்க அறுபது பேர் அலோ பண்ணாலும் சரி இல்லை பாதி பாதி முப்பது முப்பது பேர் வேறு வேறு இடத்துக்கு மாற்றினாலும் சரி அவங்க அதை பார்த்துக்குவாங்க நீங்கள் ஸ்டூடண்ட் வந்து எங்கள் ஸ்கூல் பஸ்லேயே போங்க கிருஷ்ணசாமி எங்கள் பஸ்லேயே அனுப்புகிறோம் ஆமாம் இன் ப்ளாண்ட் ட்ரெயினிங்குக்கு நாங்கள் ஃப்ரீயாக தான் அனுப்புகிறோம் பஸ்ஸு நீங்கள் வந்து சேஃப்ட்டியாக பசங்களை உங்கள் பொறுப்பில் அழைச்சுட்டு போய்ட்டு அங்கே வந்து காலையில் அநேகமாக ஏற்கனவே போன பேச் வந்து காலையில் பத்து மணிக்குலாம் அங்கே உள்ளார போகிற மாதிரி போனாங்க அதேமாதிரி நீங்கள் போய்ட்டு சாய்ந்தரம் அஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் பிள்ளைகள அழைச்சிக்கிட்டு வந்துடுங்க மதியானம் லென்ச் எல்லாம் அவங்க அரேஞ்ச் பண்ணிடுவாங்க உள்ளார கேன்டீன் இருக்குது தெர்மல் விசிட் ப்ளாண்ட்டில் கேன்டீன் இருக்குது அங்கே சாப்பிட்ருங்க பசங்களை பத்திரமா அழைச்சிட்டு போய்ட்டு இட்டு வர்றது உங்கள் பொறுப்பு

ஆமாங்க சார் காலேஜுக்கு போகும்போது காலேஜில் ஸ்டாஃப்பெல்லாம் எல்லாம் ஐடி கார்டெல்லாம் கழுத்தில் போட்டு போக சொல்லுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அந்த கார்டு இல்லாமல் போக வேண்டாம்ன்னு சொல்லுங்கள் அதனால நீங்கள் கேர்ஃபுல்லாக அழைச்சுட்டு போய்ட்டு அழைச்சுட்டு வாங்க ஏங்க பஸ்ஸுக்கு அது அவங்க அவங்க கொடுத்துருவாங்க அவங்க என்ட்ரி பண்ண ஒடனே அவங்க நேம்மெல்லாம் எழுதிக்குவாங்க எந்த எந்த இயர் படிக்கிறிங்க எந்த காலேஜி அப்படின்னுலாம் எழுதி கேட்டுக்குவாங்க அதுமாரி பசங்களுக்கு என்ட்ரி பண்ணி அவங்க கொடுத்துருவாங்க அதுக்கு தனி டிப்பார்ட்மெண்ட் இருக்குது அவங்க நீங்கள் நீங்கள் போய்ட்டு பிஆர்ஓஎல்லில் அப்ளை பண்ணி பாஸ் வாங்கிக்ட்டு அங்கே இருந்து பஸ் எடுத்துன்னு போனிங்கனா ப்ளான்ட்டுக்கு அவங்க உள்ளார இட்டு போவாங்க அழைச்சிட்டு வருவாங்க நீங்கள் பிள்ளைங்கள பத்திரமா பார்த்துக்ங்க ஆனால் ஐடி கார்டு இல்லாமல் யாரையும் அழைச்சிட்டு போகாதிங்க ஓகேங்களா ஓகே நாளைக்கு நாளைக்கி காலையில் பத்து மணிக்கு வாங்க நான் உங்களுக்கு பிரிப்பேர் பண்ணி கொடுத்துறோம் ஆ ஆ ஆமாம் சுரேஷுன்னு சுரேஷுன்னு ஒருத்தர் வருவார் இன்னொருத்தர் கூட வருவாருமா ஓகே ஓகே சார் ஓகே